நான் முன்பதிவு செய்த வண்டியை ரத்து செய்ய இருக்கிறேன் காரணம் ஓட்டுநர் நான் விரும்பும் நேரத்திற்குள் வந்து என்னை அழைத்து செல்ல முடியாத நிலைமை காரணம் இன்றைய போக்குவரத்து சூழல் போக்குவரத்து நெரிசல் எடுத்துக்காட்டாக ஐம்பது லட்சம் பேர் வாழும் ஒரு இடத்தில் ஒன்றரை கோடிப்பேர் மக்கள் அங்கு வாழ்வதே காரணம் மக்கள் நெரிசு அதனால் இந்த அரசு இதை சரிசெய்ய வேண்டும் சாலைவிதிகளை மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் அதற்கு தகுந்த போக்குவரத்து சூழலை அமைத்து தர வேண்டும் மக்கள் சிரமமின்றி இடம் விட்டு இடம் நகர்ந்து செல்வதற்கு பயணம் செய்வதற்கு

சவுகரியமான சூழல் இல்லாத நிலைமை ஏற்படுகிறது அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் சிறந்த ஓட்டுநர்களும் கடமை தவறாத நேரத்தை கடைபிடிக்கும் ஓட்டுநர் தனது வேலையில் மட்டும் கவனம் செலுத்தும் ஓட்டுநர் திறமையான ஆட்களை கொண்டு வாகனத்தை இயக்க வேண்டும் வாகன ஓட்டுநர் உரிமம் வழங்கும் முன் முன்பே ஓட்டுனர்களின் நன்னடத்தை விதிகள் இதை அவர்களுக்கு புரிந்து உணர்வு கொடுக்க வேண்டும்